இப்போ அதிகமாக பார்த்தீங்கனா நகரங்களுக்கு போகிறோமா அப்படின்னால் வந்து கிடையாது ஏன்னால் வந்து கிராமத்துக்கு தான் அதிகமாக நானும் என் குழந்தைகளும் போய்விட்டு நல்லா அந்த பம்ப் செட் அது மாதிரி அந்த இயற்கை வளங்களை நாங்கள் வந்து ரசிச்சுட்டு வருவோம் அதே மாதிரி அந்த காலையில் அதிகாலையில் போகும்போது அந்த குயில்லோடய சத்தம் அதே மாதிரி அந்த புல்லில் இருக்கற அந்த பனித்துளி இதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வைக்கும் போதெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும் அது மாதிரி பசங்கள் வந்து நடனத்தில் வந்து சிறந்து இருக்கிறதுனால நல்ல இயற்கை வளங்கள் சூழ்ந்த பகுதி வந்து எங்கே அப்படின்னால் கிராமத்தில் தான் இருக்கும் அது மாதிரி அருகில் உள்ள கிராமம் பார்த்தீங்கன்னா திருவதி அதுக்கப்புறம் இந்த செங்கமேடு இந்த மாதிரி இடத்துக்கு போய்விட்டு பசங்கள் ஆடுகிறதெல்லாம் வீடியோ பண்ணிகிட்டு அதுதான் வந்து நான் அதிகமாக கிராமங்களுக்கு போகிறது அது மாதிரி பசங்களுக்கு வந்து கற்று தரணும் இது இப்படித்தான் இருக்கும் கிராமம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நகரத்தை பற்றி அங்களுக்கு இருக்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து கிராமத்தை பற்றி இருக்காது அதனாலேயே அவர்களுக்கு போய்விட்டு இது வந்து அவங்களை தூய்மையாக எப்படி இருக்கணும் ஒரு விவசாயம் எப்படி நடக்குது இது எல்லாத்தையுமே அவர்களுக்கு வந்து காமிப்போம் அதே மாதிரி இப்படி எல்லாம் மனுஷங்கள் வாழ்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுமே நம்ம கிராமத்தில் உள்ள மனிதர்களை பார்க்கலாம் அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க எப்படி இயற்கையான உணவு அவங்கள் சாப்பிடுகிறாங்க இதை எல்லாத்தையுமே வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்டே அந்த நல்லொழுக்கம் அந்த நல்ல அறிவெல்லாம் வந்து கற்றுக்கலாம் அது மாதிரி பகிர்ந்து உண்கிறதாகட்டும் ஒற்றுமையா இருக்கிறதாகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து பசங்களுக்கு வந்து அழகாக புகட்டுகிறது வந்து கிராமத்தில் வாழ்கிற அந்த சூழல் மட்டும் தான் அந்த இயற்கை காற்று இதெல்லாம் வந்து பசங்களுக்கு இருக்கணும்ங்கிறதுனால அடிக்கடி கிராமத்தை நோக்கிதான் எங்களோடய பயணங்கள் இருக்கும்